என்னோட ஃபஸ்ட்டு ப்ரோடெக்ட் வந்துவிட்டு ஹேர் டிரையர் ஃபார் குரூமிங் ப்ரோடெக்ட்ஸ் ஆக்ஷுவலி ஹேர் டிரையர் வந்து சூப்பராவே இருந்துச்சு அதை வந்து டிரை பண்ணும்மோது நல்லா ஒரு ஸ்மூத்தியான ஹேர் லுக் வந்து இருந்துச்சு சீக்கிரத்துலேயே வந்துவிட்டு ஹீட்டிங் ப்ரோஸ்பர்ஸி இருந்து இருக்கனால ஹீட்டிங் ப்ரோஸ்பர்ஸி இருக்கனால சீக்கிரமே வந்துவிட்டு ஸ்மூத்தினிங் ஆகி சீக்கிரமே தலை காய்ஞ்சிடுச்சி ஸோ வந்து ஹேர் டிரையர் வந்துவிட்டு ஒரு நல்ல நல்ல ஒரு கம்பெனிலந்து நான் வாங்கியிருந்தேன் ஸோ அந்த ஹேர் டிரையர் எனக்கு நல்லாவே வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துச்சி